ஹலோ வணக்கங்க வெட்டிங் ப்ளனருங்களா ம் நாங்கள் அவிநாசிலருந்து பேசுறேங்க என்னோட ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு போயிருந்தங்களா அப்போ வ கல்யாணம் வெட்டிங் இது எல்லாம் டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துதுங்க அருமையாக இருந்துதுங்களா அப்புறம் ஏன் ஃப்ரெண்ட்டு கவிதாக்கிட்ட கேட்டு தான் உங்கள் நம்பர் கூப்பிட்டேங்க நான் ரூபீங்க இங்கே அவிநாசிலருந்து கூப்பிட்றேங்க

இங்கே தாங்க அவிநாசிலிங்க கொங்கு மண்டபத்திலிங்க ம் எல்லா ஃபுட்டும் ஆமாம்ங்க ஃபுட்டு எல்லாமே பிடிச்சிருந்துதுங்க அப்புறம் டெக்கரேஷன்லாம் ரொம்ப பிடிச்சிது அப்புறம் எல்லாத்தையுமே வச்சிருந்தாங்க எல்லா ஃபுட்டு குப்பை எல்லாம் போடாமல் எல்லா நீட்டாக இருந்துதுங்க மண்டபம் பார்க்குறதுக்கே எல்லாம் சுத்தம் சரி சரிங்க ம் காலையில் எப்பையும் போலங்க டிஃபன் ஐட்டம் தாங்க அப்புறமா தோசை சப்பாத்திங்க அப்புறம் கொஞ்சம் உப்புமா கிச்சடி அந்தமாதிரி டிஃபன் ஐட்டங்க அப்புறோம் அப்புறம் ஓ டெக்கரேஷன் வேணுங்க டெக்கரேஷனும் சேர்ந்து தான் வேணுங்க எங்களுக்கு இல்லைங்க கல்யாணத்துக்கே வேணுங்க முந்தின நாள் நைட்டும் வேணுங்க அடுத்த நாள் மதியானம் வரைக்குங்க ம் காலையில் டிஃபன் ஆமாம் ஆமாம் சம்மந்தி விருந்து வரைக்கும் வேணுங்க நைட்டு முந்தின நாள் நைட்டு ரிஸப்ஷனுக்கு தான் அதிகமாக வருவாங்க அப்புறம் கல்யாணத்துக்கும் நல்லா கூட்டமாக இருக்கும் மதியானம் சம்மந்தி விருந்துதானங்க கொஞ்சம் முக்கியமாக இருக்குங்க ஆமாம்ங்க அப்புறமேட்டு தோசைக்கி அப்புறம் கொஞ்சம் உப்புமா கோதுமை ரவை உப்புமாங்க ஆமாம்ங்க சப்பாத்தி கொஞ்சம் சரி சரிங்க சரிங்க சரிங்க அப்புறம் அந்த ஆ பரிமாறத்துக்கெல்லாம் கொஞ்சம் இந்த ஆளுங்க அவங்கள்லாம் கொஞ்சம் கொடுத்துருங்க ஏன்னா ரிலேஷன்

ம் ம் சரிங்க அப்புறம் ஐஸ் க்ரீம் ஆ எல்லாமே தான்

ம் ம் ஆமாம்ங்க ஆமாம்ங்க

சரிங்க சரிங்க ம் ம் நல்ல ஐஸ்க்ரீமு கொடுத்துருங்க ஹை ஃபையாக கொடுத்துருங் ஏன்னா கம்பெனி ஐஸ்க்ரீம் அந்தளவுக்கு நல்லா இருக்குறதில்லங்க

முன்னாடி முன்னாடி முன்னாடி ஃபங்ஷனில் அப்படி தாங்க கொஞ்சம் ஆ நல்லா அந்த ஆ விநாயகர் படம் போட்ட மாதிரி தும்பிக்கையோட அழகாக ஒரு ஃபேஸ் மட்டுங்க விநாயகரோட ஃபேஸ்ஸு ம் ரிஸப்ஷன்லிங்க

ம் ஆமாம் ம் ஆமாம்ங் இப்போ ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா வந்துவிட்டு ஏர் கூலர்லாம் வச்சிங்கனா கொஞ்சம் நல்லா இருக்குங்க வசதியாக எங்கே வைப்பிங்க நான் வீட்லையும் என்னென்னு கேட்டுங்க ஆ என்னென்னு நீங்கள் சொல்லிவிடுங்க நான் அப்பா அம்மாகிட்ட பேசிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் கூப்பிட்றேங்க அப்பாவை பேச சொல்லுறேன் ம்

ஓகேங்க ஓகேங்க ம் ம் சரிங்க கண்டிப்பாகங்க ம் வணக்கம் வணக்கங்க